நானு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரங்கள் நாங்கள் நாலு பேரு தான் இதில் வந்து ஃபேமிலி எங்கள் அப்பாக்கூட பிறந்தவங்க மூணு பேரு மூணு பேருல ஒருத்தரு இறந்துட்டாரு மீதி ரெண்டு பேருதான் அவரு மூத்தவரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு எங்கள் அப்பா நடுளவரு சின்னவர் இறந்துட்டாரு